நான் ஓவியம் கற்றுக்கொள்ள மிகவும் ஆர்வத்துடன் ஓவியம் வரைய ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு ஒரு ஓவியம் சீராக வரவில்லை ஆனால் நானும் ஆசிரியர் தான் வகுப்பு ஆசிரியை ஆனால் எனக்கு ஓவியம் வராத காரணத்தில் மாணவர்களே எனக்கும் மிகவும் நன்றாக ஓவியம் வரைவார்கள் அப்போது ஒரு குழந்தை என்னிடம் வந்து சொன்னது மேம் முதலில் நீங்கள் ஒன்னு இரண்டு பத்து வரையும் எழுதுங்கள் அப்போ நான் பத்து வரையும் எழுதினேன் எழுதிட்டு அந்த குழந்தை பார்த்தா ஒன்றிலிருந்து மெழுகு திரி இரண்டு இதுலேருந்து வாத்து மூணாவது வந்து காகம் நாலாவது பட்டம் ஐந்தாவது ஆப்பிள் ஆறாவது சுரைக்காய் ஏழாவது படகு எட்டாவது பூனை ஒன்பதாவது விசிறி பத்தாவது தென்னை மரம் இப்படி வரைந்து காட்டினால் எனக்கு அந்த அனுபவம் மிகவும் பிடித்தமான ஆகிவிட்டது அப்பொழுது நான் கற்றுக்கொண்டேன் இப்படி நம்ம முதலில் ஒன்று இரண்டு போட்டாலே ஓவியம் நன்றாக வந்துவிடும் என்று அந்த ஒன்று இரண்டு ஓவியத்தில் நிறைய வரைந்தேன் நிறைய நிறைய வரைந்து ஒன்றிலே ஏகப்பட்ட ஓவியம் வரை இரண்டிலும் ஏகப்பட்ட ஓவியம் வரைந்தேன் இப்போ நானு ஒரு டீச்சராக இருக்கிறேன் என்னோட அனுபவம் மிகவும் நன்றாக இருந்தது இந்த அனுபவத்திலிருந்து எனக்கு ஓவியம் எப்படி வரைவது எப்படி ஆரம்பிப்பது சின்ன சின்ன ஓ கோடு கோடால் போட்டு முட்டை முட்டையாக போட்டு அதை ஒன்றாக இணைந்து பிறகுதான் நம்ம ஓவியத்துக்கு செல்ல வேண்டும் எடுத்தவுடன் பெரிய ஓவியங்கள் சிற்பங்கள் வரையணும் என்றால் அது ஆகாதகாரியம் ஆகையால் இந்த ஓவியம் ஏற்படுத்திய போது எனக்கு நடந்த அனுபவம் இது தான் இதுலேருந்து இப்போ நான் கத்துக்கிட்டு இப்போ எனக்கு நல்ல நன்றாக சிறிதளவு சிறிதளவு ஓவியம் நன்றாக வரைவேன் இதுதான் என்னோட அனுபவம் இப்போ யாரு ஓவியம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நான் அவங்களுக்கு அறிவுரை கூறுவேன் ஒன்று இரண்டு பத்து வரை எழுதுங்க முதல்ல அந்த ஒன்று இரண்டில் ஓவியத்தை வரையுங்கள் பிறகு நீங்கள் நன்றாக பெரிய பெரிய ஓவியங்களா வரையலாம் என்று நான் அவர்களுக்கு அறிவுரை கூறுவேன் இதுதான் என்னோட அனுபவம்